தமிழ்நாட்டில் ஆணும் பெண்ணுக்கும் ஆண் இதை செய்யணும் பெண் இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பொறுப்புகள் விருப்பப்பட்ட பொறுப்புகள் திணிக்கப்பட்ட பொறுப்புகள் இல்லாமல் விருப்பப்பட்ட பொறுப்புகள் அந்த காலத்திலருந்து கொடுத்துட்டுருந்தாங்க பெண் வந்து வீட்டை பிள்ளைகளை வீட்டிலிருக்க பெரியவங்களை பார்த்துகணும் ஆண் வந்து சம்பாதனை சம்பாதிச்சு போடணும் அப்படின்ற மாதிரி ஆனால் இப்போது காலப்போக்கில் கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆண் பெண் எ எதுவும் தனி இல்லை அப்படின்ற மாதிரியும் பெண்களும் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்ட பி பிறகு எல்லாேருக்குமே அந்த ட வீட்டிலிருக்க வேலைகளை ஆணாகருந்தாலும் பெண்ணாகருந்தாலும் சமப்படுத்தி செய்யக்கூடிய மாதிரி ஷேர் பண்ணி செய்துக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு இப்போ அந்த மாற்றம் அடஞ்சுருக்காங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருமே அ இவர் வேலையை ஆண்களும் ஆண்களோட வேலையை பெண்களும் பெண்களோட வேலையை ஆண்களும் எதுவுமே இது இந்த பாலினத்தோட வேலைதான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் அடஞ்சுருக்கு இதெலாம் இந்த மாற்றத்தில் இப்போ இருக்கிற நடைமுறை போக்கு என்ன இருந்திருக்கு அப்படின்னா எல்லா விஷயங்களும் எல்லாேருக்கும் தெரியக்கூடிய மா தெரிகிற மாதிரி எந்த வேலையாயிருந்தாலும் எல்லாேரும் செய்யக்கூடிய மாதிரி ரெண்டு பாலின பாலினத்தரும் செய்யக்கூடிய மாதிரி நடைமுறைகள் இந்த போ நான் இந்த ம இது மாதிரி ஒரு நடைமுறைகள் வந்து போக்குகள் மாற்றம் இருந்திருக்கு இப்போ இருக்க குடும்ப தலைவரோட முறையும் குடும்ப தலைவியோட முறையும் என்ன அப்படின்னால் எல்லா விஷயங்களையும் பொறுப்பாக செய்யணும் எல்லா விஷயங்களும் இவங்க செய்கிற விஷயங்கள் சரியாயிருக்குன்ற மாதிரி தலைவனுக்கும் தலைவி செய்கிற விஷயம் சரியாயிருக்கும்ன்ற குடும்ப தலைவருக்கும் இருக்கிற மாதிரி அதில் இருக்கிற ஏற்ற இறக்கங்களை ரெண்டு பேருமே சமத்துவமாக க கருத்து பரிமாற்றம் பண்ணியும் ஆலோசனை பண்ணியும் ஒரு சரியான முடிவெடுத்து நல்ல ஒரு செய்கிறத்துக்குதான் இப்போ இருக்க தலைவர் முறையும் த் தலைவர் முறையும் ஆண் பெண் ரெண்டு பேரோட முறையும் இருக்குது தமிழ் நாட்டில்